எனக்கு பறவைகன்னால் ரொம்ப பிடிக்கும் அதில் எங்கள் சித்தியோடய சித்தி வீட்டில் வந்து ஒரு கிளி வளர்த்துனாங்க அந்த கிளி வந்து அக்காக்கா சீ கொக்கா அப்படின் சொல்லும் அது பேர் மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு கூப்பிட்டா மீனாட்சின்னு அதுவும் கூப்பிடும் ரொம்ப பாசமாக எங்கள் சித்தி வளர்த்துனாங்க அதுலிருந்து எனக்கு ரொம்ப பறவைகளெல்லாம் பிடிக்கும் அதுபோக நான் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்த்துனேன் அந்த லவ் பேர்ட்ஸ் வந்து நாற்பது லவ் பேர்ட்ஸ் வளர்த்துனேன் நான் அந்த லவ் பேர்ட்ஸ்ஸை ரொம்ப மனதுக்கு ரொம்ப கஷ்டமான நேரத்தில் லவ் பேர்ட்ஸ்ஸை போய் பார்ப்பேன் அந்த லவ் பேர்ட்ஸ் அது போகிறது போகாது அது இங்கேயும் அங்கேயும் போகிறது இது எல்லாம் பார்த்தா ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்குது அதுக்கு கம்பு வைக்கிறது தண்ணி வெ தண்ணி வைக்கறது அது அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் லவ் பேர்ட்ஸ்ஸுன்னால் ரொம்ப பிடிக்கும் அதுபோக பறவைகள் எல்லாம் பறவைகளையுமே பிடிக்கும் அதில் சிட்டுக்குருவியெல்லாம் வரும் எங்கள் வீட்டில் வந்து சின்னதாக பாக்ஸ்ஸு சின்ன பாக்ஸ்ஸு வெச்சு அதில் பில்லெல்லாம் வெச்சு சிட்டுக்குருவி வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கெல்லாம் வைப்போம் குட்டிகுட்டியாக முட்டையெல்லாம் வெச்சுருக்கு அதை எல்லாம் பார்த்தா அது வரவும் போகவும் ரொம்ப பிடிக்கும் அதுபோக என் தம்பி வீட்டில் வந்து வெளியே ரொம்ப ஹாலில் அந்த வரண்டா இது அதாட்டிருக்கு டெய்லியுமே அரிசி வந்து நிறைய போடுவாங்க அந்த அரிசி நிறைய போட்டால் ஐம்பது குருவி நிறையா ஐம்பது குருவி ஒட்டுக்காக வந்து சாப்பிடும் அந்த ஐம்பது குருவி பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்தால்க்கூட அந்த குருவிகெல்லாம் பறந்து போகாது பொறுமையாக வந்து சாப்பிட்டு பொறுமையாக வந்து தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு போகும் பறவைகள்ன்னால் இவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுபோக எனக்கு வந்து அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு போகணும் ரொம்ப ஆசை